திறமைகள் பார்த்தீங்க அப்படின்னா பல வகையான திறமைகள் இருக்கும் அதில் எல்லாேருக்குமே வந்து சிறப்பு தன்மையாக ஒருத்த ஒருத்தவர்களுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய திறமை பார்த்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஞாபக சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஞாபக சக்தி வந்து எல்லாேருக்குமே வந்து கூர்மையாக இருக்குமா அப்படின்னா கிடையாது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் எல்லாமே வந்து பயிற்சி பண்ணுறது தான் ஃபார் எக்சாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபோனில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து என்ன பண்ண மாட்டோம்னால் ஒரு விஷயத்தை வந்து ஒரு அத மட்டும் செய்ய மாட்டோம் எல்லாேரும் என்ன பண்ணுவாங்கன்னால் ஃபோனில் கேமும் விளையாடுவாங்க அதே டைமில் சேட்டும் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பேசுவாங்க அதே மாதிரி வந்து சேட்டும் பண்ணுவாங்க அப்படி யார் ஒருத்துவங்களால் வந்து கான்சென்ட்ரேஷன் அப்படின்றத வளர்த்துக்க முடியும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை வந்து ஆழ் மனதோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யணும் அப்படின்றவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் அப்படின்றத வந்து அவர்களால வந்து வளர்த்துக்க முடியும் அந்த திறமையும் வளர்த்துக்கு முடியும் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி வந்து அதை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா செட்டிங்ஸ்சில் போய்விட்டு நான் என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எதை யூஸ் பண்ணுறேனோ அதை மட்டும் யூஸ் பண்ணுவேன் ஃபார் எக்சாம்பிள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறேன் கால் பேசுகிறேன் அப்படின்னா அந்த கால் மட்டும் தான் பேசுவேன் கேம் விளையாடுகிறேன் அப்படின்னா கேம் மட்டும் தான் விளையாடுவேன் படிக்கிறேன் அப்படின்னா படிக்கிற அந்த ஒரு மணி நேரம் படிக்கிறது மட்டும் தான் செலவிடுவேன் மற்ற எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்க மாட்டேன் இப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால வந்து கான்செண்ட்ரேஷன் அப்படிங்றத வந்து வளர்த்துக்கு முடியும் எல்லா திறமையும் வந்து நம்மளால வளர்த்துக்கு முடியும் பட் எல்லாத்துக்குமே வந்து டைம் அப்படின்ற விஷயம் வந்து தேவைப்படும் ஆனால் கான்சென்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிதானமாக இருக்கணும் எல்லாத்துலேயும் வந்து அமைதி அப்படின்ற விஷயம் இருக்கணும் பொறுமை அப்படின்ற விஷயம் இருக்கணும் அமைதி பொறுமை நிதானம் இது மூணுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான உங்களால் என்ன பண்ணுன்னால் ஒரு திறமையை வந்து நம்மளால வளர்த்துக்கவே முடியாது நன்றி